இந்திய சமூகம் உலகத்திலே மிக மிக பெரிய சமூகம் என்று கூறப்படும் பல வகையான கண்ட்ரிஸ்ஸ வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவோட சமூகம் வந்துட்டு பல ரொம்ப ரொம்ப பெரிய சமூகம் ஏன்னா இந்தியாவில பல வகையான மதங்களிருக்கு அதிலயும் முப்பெரும் மதங்கள்தான் இந்த ஹிந்து மதம் முஸ்லீம் மதம் அண்ட் கிறிஸ்டின் மதம் மதங்கள்ல வந்துட்டு பல வகையான டிஃப்ரென்ஸ்சஸ் இருக்குது எல்லாரோடைய வாழ்க்கை முறைகளும் பல வகையில் வந்துட்டு வேறுபடுது மதங்கள்ல பார்க்கம்போது ஆனால் ஓவராலாக பார்க்கம்போது மதத்தை பொறுத்தவரைக்கிம் மூணு மதத்திலையுமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னா கடவுளை வந்துட்டு எல்லாருமே வேற வேற கடவுள் கும்பிடுவாங்க அவ்வ்ளோதான் இப்போ ஹிந்து மதம்ன்னு பார்த்தா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தனிப்பட்ட கடவுள் இருக்கும் முஸ்லீம் மதம் என்று பார்த்தால் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கடவுளிருக்கும் கிறிஸ்டின் மதம் என்று பார்த்தால் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கடவுளிருக்கும் ஆனால் ஓவராலாக மொத்தத்தில் பார்க்கம்போது எல்லாருமே கும்பிட்றது வந்து ஒரே ஒரு விஷயம் அது என்னன்னா அந்த கடவுள் என்றதுதான் கடவுள் என்பது என்னவென்றால் ஒரே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் கடவுள் நெகட்டிவ் எனர்ஜி என்பது ஈவில் என்று சொல்கிறோம் ஸோ வந்துட்டு இந்த ஈவில் எனர்ஜிலாம் இருக்கும்போது பாஸ் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது ஸோ கடவுள் இருக்கிறார் அதுதான் இந்த பாசிட்டிவ் மதம் ஸோ ஓவராலாக எல்லா மதத்திலையுமே எல்லாரும் கும்பிட்றது கடவுள்தான் கடவுள் என்பது பாசிட்டிவ் எனர்ஜி தான் என்ன அதை பல வகையான கடவுள்களாக நம்ம வேறுப்பட்டு மதங்களாக பிரிந்து கொண்டு இருக்கிறது பிரிந்து கொண்டே இருக்கிறது ஒன்றும் அதனால் மல மதங்களும் பல வகையில் வந்துட்டு பிரிஞ்சிகிட்ருக்கு இவ்வளோதான் மதத்தோடைய சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா இப்போது வந்துட்டு இந்த வாழ்க்கைமுறை என்பது வந்துட்டு மூணு மதங்களுக்குமே வேறுபடும் இந்த மூணு மதங்களுக்குமே வேறுபடும் வாழ்க்கை முறைகள் என்று சொல்லப்பட்டால் இப்போ ஹிந்து மதம் எடுத்துக்கிட்டால் இவங்களுக்குன்னு சில பல வகையான கல்ச்சர் இருக்குது இவங்களோட வாழ்வு முறையில் இப்போது வந்துட்டு கடவுள்ன்னு பார்க்கும்போது நம்ம பல வகையான அனிமல்ஸ் பல வகையான மிருகங்கள் அதில் வந்துட்டு பல வகையான விஷயங்கள் நம்ம கடவுளாக கும்பிட்றோம் அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம வந்துட்டு பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணி இப்போ முஸ்லீம்ன்னு பார்க்கும்போது அவங்களும் வந்துட்டு ஒரு கடவுளை கும்பிட்றாங்க அந்த கடவுளுக்கு தேவையானமாதிரி அவங்களுக்கு பிடித்தமாதிரி இவங்க விரதம் என்பது எடுக்கிறார்கள் பல வகையான ரம்ஜான் என்ற ஃபெஸ்டிவலை கொண்டாடுகிறார்கள் அதே ஹிந்து மதம்ன்னு பார்த்தா அவங்களுக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபெஸ்டிவலிருக்கு பொங்கல் என்ற ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க தீவாளி என்ற ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க அது ஒரு கடவுளுக்கு வந்துட்டு சம்பந்தப்பட்டதாக படுது இப்போ கிறிஸ்டின் மதம் என்று பார்க்கம்போது அவங்களுக்கு வந்துட்டு ஜீசஸ் கிறிஸ்ட் என்ற ஒரு கடவுளோடைய சீடர் ஒருத்தர் இருக்கிறார் கடவுளால் அனுப்பப்பட்டவர் அவரை கும்பிட்றாங்க அவரோடைய அம்மாவை கும்பிட்றாங்க அவரோடைய பிறந்தநாள வந்துட்டு கிறிஸ்மஸ் என்று சொல்லி கும்பிட்றாங்க இதுதான் இப்போ வந்துட்டு கிறிஸ்டின் மதத்தென்று பார்த்தா ஆனால் ஓவராலாக வந்துட்டு எல்லா மதங்கள்லையுமே நம்ம பார்க்கம்போது இந்த வித்தியாசம் என்பது என்னன்னா அவங்களோடைய வாழ்வாமுறைகள்தான் பல வகையான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்ஸை வந்துட்டு பயன்படுத்தி பல வகையில் வந்துட்டு சந்தோசமாக எல்லாருமே கொண்டாடுறாங்க அதுதான் இந்த மதத்தோடைய வேறுபாடுகள் அதோடய அப்போ இன்னும் பார்த்தோன்னா அந்த மதங்கள்ல வந்துட்டு ஓவராலாக இப்போ வந்து இந்த ஒற்றுப்பாடு என்றால் என்ன என்பது என்னன்னா எல்லாருமே ஒரு நல்வழியில்தான் போகிறாங்க ஓவராலாக மொத்தமாக பார்த்தா எல்லாருமே இந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்பதை வழிபடுகிறார்கள் அதை வழிபட்டு எல்லாருமே ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதாக பார்க்குறாங்க அதை தவிர்த்து இந்த மதம் என்ற வார்த்தை மட்டுந்தான் ஒரு பிரிவு இருக்கிறதே தவிர மக்களாக வாழும்போது இந்தியாவில வந்துட்டு எங்கள் இந்த இந்திய சமூகத்தில் மொத்தத்தில் எல்லா மக்களுமே ஒன்றாகதான் எல்லாரையும் நினைக்கிறோம் எல்லாருமே எல்லாரும் கம்பைனாக ஃப்ரெண்ட்ஸ்ஸாகதான் இருக்கிறோம் எல்லாருமே காலேஜ் எல்லா இடத்தையும் பார்க்கும்போது மொத்தமாக எல்லாருமே சேர்ந்துதான் இருக்கிறோம் ஸோ ஓவராலாக எல்லாருமே ஒத்துமையாகதான் இருக்கிறோம் மதம் என்பது வந்துட்டு கடவுள் வழிபாடு மட்டுந்தான் வேறுபடுதே தவிர மற்றபடி வாழ்வாதாரத்தில் அந்த வாழ்வாதா வா வாழ்வாதாரமும் வேறுபடுகிறதே தவிர அதை தவிர்த்து மற்றபடி ஒற்றுமை என்று வரும்போது எல்லாருமே ஓவராலாக வந்துட்டு எல்லாருக்குமே சப்போர்டிவ்வாக இருந்து ஒன்றாக நண்பர்களாகதான் இருக்கிறோம் இதுதான் மதத்தின் வேறுபாடு வாழ்வாதாரத்தின் வேறுபாடு அவ்வளோதான் மதம்